ஹலோ வெற்றி கேப் செண்டருங்களா நாங்கள் கல்பனா பேசுகிறங்க கள்ளக்குறிச்சிலேருந்து கேப் புக் பண்ணிணேன் ஒன் அவர் ஆகுது நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வரவே இல்லை நான் போக வேண்டியது சீக்கிரமாக எமெர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகணும் இவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் இப்படி பண்ணால் கஸ்டமர்லாம் எப்படி உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணி புக் பண்ண முடியும் சீக்கிரமா வர சொல்லுங்க லேட்டானால் நாங்கள் எப்படி குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர முடியும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமா எங்களுக்கு அனுப்பி விடுங்க